நான் குழந்தைங்களுக்காக கலர் பென்சில் வாங்கிருந்தேன் ஆனால் அந்த கலர் பென்சில் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகதான் அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கலர் பென்சில் வந்து தரம் வாய்ந்ததாக இல்லை ஏன்னா அந்த க கலர் பென்சில் வந்து சீவ சீவ வந்து அதெல்லாம் உதிர்ந்து போயிருது உடஞ்சி உடஞ்சி போகுது கலர் வந்து நாம எதிர் பார்க்கற அளவுக்கு அந்த கலர் வந்து செட்டாகுறதில்லை அந்த பென்சில் உடஞ்சி உடஞ்சி போகறதுனால ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் உடச்சிட்றாங்க இல்லைன்னா அதை யூஸ் இல்லாமல் அப்படே பிளந்து போகற மாதிரியோ கலர் போகற மாதிரியோ அது வந்து எந்த யூஸ்ஸும் இல்லாமல் ஏமாற்றுத்தனமான ஒரு வேலையாக இருக்குது அந்த கலர் பென்சிலு இதனால குழந்தைங்களுக்கு நான் தினம் தினம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைல இருக்கிறோம் ஆனால் தரமான பொருளாக இருந்தால் எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க தரமற்ற பொருள் போலியாக இருக்கறது வந்து அதிகமாக வந்து சந்தையில இருக்குது